நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இணையதளம் வாயிலாக வந்துவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு தொலைபேசி அதாவது அலைபேசியானது வாங்கியிருந்தேன் செல் ஃபோன் வாங்கியிருந்தேன் அந்த செல் ஃபோன் வாங்கும் போது இணையத்தளத்தில் பார்க்கும் போது அவங்களோட விற்பனை வெப்சைட்டில் இணையத்தளத்தில் அதனை பற்றின ரிவியூஸ் எல்லாம் வந்து பாத்தோன்னா ஒரு அளவுக்கு தான் கொடுத்து இருந்தாங்க எல்லாத்துக்கும் ரேட்டிங் அதாவது ரிவியூவ் கொடுக்குறது ரேட்டிங் கொடுக்குறது அதனுடைய மதிப்பெண் கொடுக்குறது அஞ்சாக கொடுக்கல ஒரு மூணு நாலுன்னு கொடுத்துருந்தாங்க ஒரு சிலவங்க அஞ்சும் கொடுத்துருந்தாங்க ஆனால் நான் கடையோடு கடையோடு வந்துவிட்டு ஒப்பிட்டு பார்க்கும் போது அதனோட விலையானது வந்து பார்த்திங்கனா இணையத்தில் வாங்கும் போது ரொம்ப குறைவாக தெரிஞ்சுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அதனோடு கடையில் வந்துவிட்டு நேரடியாக போய் நாம் அந்த பொருளை அந்த செல் ஃபோன் அதாவது அலைபேசியை வாங்கும் போது என்ன விலை வந்ததுன்னா அஞ்சாயிரம் ருபாய் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இணையத்தளத்தில் பார்க்கும் போது அதனோட வெலை வந்துவிட்டு நாலாயிரத்தி ஐநூறுரூபா தான் போட்டிருந்தாங்க சரி ஒரு ஐநூறுரூபா வெலை குறையிது அதே நேரத்தில் நம்ம போய்ட்டு வரக்கூடிய நேரம் வந்துவிட்டு காலம் விரயம் வந்துவிட்டு குறையுது அப்படிங்கிற ஒரு எண்ணெத்தில் வந்துவிட்டு நான் இணையம் வழியாகவே வாங்கிடலாம் அப்படினு சொல்லிவிட்டு அந்த அலைபேசியை இணையதளத்தின் மூலியமாக நான் வாங்கினேன் அப்படி வாங்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நான் ஆர்ட்ரு போடும் போதே வந்துவிட்டு இரண்டில் இருந்து மூன்று நாட்களுக்குள்ளே வந்துவிட்டு உங்களுக்கு பொருளை வந்துவிட்டு குடுத்துடுவோம் அப்படினு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு பொருள் வந்து சேர்கிறதுக்கு நான்கு நாளுக்கு மேலே ஆகிடுச்சு சரி அதுவும் கூட பரவாயில்லை பொருள் வர்றதுக்கு ஒரு நாள் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்லை அது ஒருவேளை வந்துவிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கொண்டு வர்றதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது அதனை கொண்டு வந்து டெலிவரி பண்ணக்கூடிய டெலிவரி பாய் வந்துவிட்டு லேட் பண்ணியிருக்கலாம்னு நான் நெனைச்சுட்டேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க வந்துவிட்டு எனக்கு அந்த பொருள் விற்பனை செய்யுறதுக்கு முன்னாடி வந்துவிட்டு பார்த்திங்கனா புதிய பொருள் அப்படினு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு வந்த பொருள் வந்துவிட்டு பார்த்திங்கனா நான் கவரை ஓப்பன் பண்ணி திறந்து பார்க்கும் போது தான் அந்த பொருளை வந்துவிட்டு அதுக்கு முன்னாடியே யாருக்கோ விற்பனை செஞ்சிருக்கிறாங்க விற்பனை செஞ்ச அதை அவங்க வாங்கி பார்த்துட்டு கவரை எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அனுப்பியிருப்பங்க போல் இருக்குது அப்படி திரும்ப அனுப்பப்பட்ட பொருளையே வந்துவிட்டு எனக்கு மறுபடியும் ஒரு ஒரு புதிய கவரில் போட்டு ஒரு பொட்டலமா மாற்றி அதனை எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க நான் ஆர்டர் பண்ணினது புதிய பொருளுக்கு ஆனால் எனக்கு வந்ததோ இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அதை ஓப்பன் பண்ணி பயன்படுத்தின பொருளாக அனுப்பிருக்கிறாங்க அப்படினா எனக்கு பழைய பொருள் தான் என் கைக்கு வந்ததாக பொருள் நான் அது தொடர்பாக வந்துவிட்டு சேவை மைய அதிகாரிகளை அழைச்சு அதனுடைய விவரங்களை சொல்லும் போது நீங்கள் அந்த பொருளை வந்துவிட்டு அப்படியே புகைப்படம் எடுங்கள் எடுத்து எனக்கு அனுப்புங்கள் அப்படினு சொல்லிருந்தாங்க அனுப்புங்கள் நான் அதுக்கு உண்டான தீர்வு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னை புகைப்படங்கள் எடுத்து அனுப்பும் போது வந்து பார்த்திங்கனா நீங்கள் அந்த பொருளை வாங்கி முதல் முறையாக ஓப்பன் பண்ணும் போதே நீங்கள் எல்லாம் வீடியோவாக எடுத்திருக்கணும் அதாவது படம் எடுத்திருக்கணும் இல்லாட்டி புகைப்படம் எடுத்திருக்கணும் அதை அனுப்பினா தான் நான் ஏற்றுக்குவோம் நீங்களே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துவிட்டு அந்த பொருளை திருப்பி கொடுக்குறீங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பொருள் முன்னரே திறந்து பார்க்கப்பட்ட பொருள்னு சொல்லுறிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கருத்தை சொல்லி அந்த பொருளை வந்துவிட்டு எனக்கு மாற்றி தர மறுத்து விட்டாங்க இதுவே நம்ம கடையில் நேரடியாக போய் வாங்குனோம்னா இந்த மாதிரியான நிகழ்வுகளை தவிர்க்கலாம் ஏன்னா நம்ம முன்னாடி தான் புது பொருள் எடுத்து கொடுப்பாங்க ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம ஒரு ஐநூறுரூபா வெலை அதிகமாகவே இருந்தாலும் நம்ம அந்த இடத்துலையே என்னனாலும் கேட்கலாம் நேரடியாக பார்த்து கேட்கலாம் இப்போ இணையத்தளத்தில் இவங்களை வந்துவிட்டு யார் இவங்களோட கடை எங்கே இருக்குது அப்படிங்கிறதை எல்லாம் நாம் இனிமேல் ட்ரேஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாக இருக்குது அதுலேயும் முக்கியமான சிக்கலான விஷயம் என்னென்னு பாத்தோம்னா நம்ம அந்த பொருள் வாங்கின அவங்களோட கடை வந்துவிட்டு இந்தியாவிலே எந்த இடத்துல வேணும்னாலும் இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னா அது அது டெல்லியில் கூட அந்த கடை இருக்கலாம் நாம் அந்த ஒரு பொருளுக்காக டெல்லி போய்ட்டு வர முடியாது இணைய தொலைபேசி வாயிலாகவோ அல்லது மின்னணு அஞ்சல் மின்அஞ்சல் மூலியமாகவோ தான் கேட்கணும் ஆனால் அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல பதிலளிக்கலைங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இதனால் நஷ்டம் தான் நஷ்டம் தான் ஏற்படுது அதனால் பொருட்களை வாங்கும் பொழுது ஒரு முந்நூறுரூபா நானூறுரூபா ஐநூறுரூபா வந்துவிட்டு விலையில் வித்தியாசம் இருந்தாலும் நேரடியாக கடையில் போய் பார்த்து வாங்க்கிறதுதான் நான் நல்லதுன்னு நெனைக்கிறேன் என்னை போல் வந்துவிட்டு நீங்களும் வந்துவிட்டு இணையம் வழி இணையதளம் வழியாக ஒரு ஐநூறுரூவா வெலை குறையுதுனு சொல்லிவிட்டு சில பொருட்களை ஆசைப்பட்டு வாங்கிவிட்டு ரெண்டாவது சிரமப்பட வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன்